ஹலோ ஆ யெஸ் மேடம் மொபைல் ஷோரூம் தான் மேடம் சொல்லுங்கள் ஓகே மேடம் இது செங்கல்பட்டு டிஸ்ட்டிக்லேந்து ரேணுகாதேவி பேசுகிறேன் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் புது மொபைலுங்களா ஓகே மேடம் ரெண்டு விவோ இருக்கு ஓப்போ இருக்கு மைக்ரோ மேக்ஸ் இருக்கு நீங்கள் எந்த மாடல் மேடம் வேணும் உங்களுக்கு விவோவில வந்து நல்லா இருக்கும் மேடம் ஃபோனு இப்போ வந்து விவோ தான் நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு விவோவில நல்லா இருக்கும் மேடம் ஃபோனு அது வந்து கேமரா நல்ல க்ளாரிட்டி மேடம் கேமரா க்ளாரிட்டி சூப்பராக இருக்கும் அதில் ரேம் நல்லா இருக்கும் எல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மேடம் அதில் இப்போ நியூவாக வர அ அ ஆப்பிள்ஸ் மொபைல் இருக்குல்ல மேடம் ஆப்பிள் மொபைலுக்கு ஈக்குவலாக இருக்கிறது நீங்கள் என்ன பட்ஜெட்டில் மேடம் பார்க்குறீங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்ன மா மொபைல் மேடம் யூஸ் பண்ணுறீங்க ரியல்மீ யூஸ் பண்ணிங்களா ஓகே ஓகே பெஸ்ட்டாக அப்போ விவோ தான் மேடம் நல்லா இருக்கும் நம்பள்கிட்ட எல்லாமே இருக்கு விவோ இருக்கு ஓப்போ இருக்கு ரியல்மீ போக்கோ இருக்கு நீங்கள் வேணா ஷோரூம் வேணா விசிட் பண்ணுறீங்களா மேடம் ஓகே மேடம் பழைய மொபைலில் ஸ்டோரேஜ்ஜு எவ்வளோ எவ்வளோ மேடம் வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி உள்ளதில் விவோ இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஜிபி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ஜிபிக்கிட்ட வரும் மேடம் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உள்ள மாடலுக்கு நான் சொல்லுறேன் டவுன்லோட் நல்லா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஆஃப ஆஃபர் இருக்கு மேடம் நீங்கள் வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே வாங்குனீங்கன்னா ஹெட்செட்டு ஹெட்செட் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் கண்டிஷ்னலாம் ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறோம் அதாவது அந்த கிச்சன் ஐட்டம் மாதிரி அது போல் அது கொடுக்குறோம் மேடம் இல்லாட்டி ஆப்பிள் அதுமாதிரி எதனா பார்க்குறீங்களா மேடம் ஆப்பிள் ஆப்பிள் விவோ நீங்களும் ரீல்ஸ் எல்லாம் கூட நல்லா போடலாம் மேடம் ஏன்னா கேமரா க்ளாரிட்டி செம பக்காவாக இருக்கும் விவோவில மட்டும் இப்போ வர விவோ மாடல் எல்லாமே வந்து கேமரா க்ளாரிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு எடுத்தீங்கன்னாலே கேமரா க்ளாரிட்டி நல்லா இருக்கு தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா விவோ ஒய் தேர்ட்டி ஒன் ஒரு மாடல் இருக்கு மேடம் அந்த மாடல் வந்து இதை விட சூப்பராக இருக்கும் அதை விட ஒரு டென் தௌசண்ட் தான் அதிகம் எங்கள்கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு ஆ ஆமாம் மேடம் ஜீரோ இதில் ஆ உங்களுதில் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்ப்பேன் மேடம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நாங்கள் ஜீரோலயே பண்ணித் தரோம் ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐல பண்ணித் தரோம் நீங்கள் எதுவுமே கட்டத் தேவையில்ல நாங்கள் மொபைல் கொடுத்துடுவோம் மந்த் ஆண்ட் மந்த்து ஒரு ஃபா ஃபைவ்வு அதான் நீங்கள் சொல்லுற ரேட்டு ஃபைவ்வு இல்லாட்டி டென்னு அதை நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுலந்தே டெபிட் பண்ணிக்குவோம் மேடம் ஆமாம் கிஃப்ட்டும் கண்டிப்பாக இருக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போ ஹெட்செட்டு சார்ஜரு இன்சூரன்ஸ் இருக்கு மேடம் இப்போ வர ஃபோனுக்கு எதுவுமே இன்சூரன்ஸ் இல்லாமல் இல்லை மேடம் எல்லா ஃபோனுக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு நாங்கள் இன்சூரன்ஸும் ஜெராக்ஸ் எடுத்து உடனே கொடுத்துருவோம் நீங்கள் இப்போ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே இன்சூரன்ஸ் காப்பி உடனே நாங்க கையில் கொடுத்துருவோம் நீங்கள் இஎம்ஐயில எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் நெட் கேஷ் கொடுத்து எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் நாங்கள் வந்து மொபைலுக்குள்ளே இன்சூரன்ஸு உடனே கையில் கொடுத்துட்றோம் மேடம் இல்லை மேடம் நான் இப்போ என்னென்ன மாடல் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இது வாட்ஸப் நம்பரா மேடம் ஆ நான் விவோவில இருக்கிற மாடல் ரியல்மீ சொன்னீங்கல்ல அந்த ரெண்டு மாடல்லந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு பிக்ச்சர் அனுப்பிடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுலையே ஓகேனாலும் ஓகே நீங்கள் வரத் தேவையில்ல நாங்கள் நீங்கள் அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் இல்லை நான் நேரில் தான் வந்து பார்க்கணும் ஆ டெலிவரி கொடுத்துட்றோம் மேடம் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் டெலிவரி கொடுத்துடுவோம் அப்படி இல்லாட்டி நீங்கள் நேரடியாக கூட வந்து வாங்கலாம் ஓகேங்களா மேடம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம்